கிராமப்புற பெண்கள் வந்து அப்பவே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டங்க ஆனால் இப்பயும் சரி ஒரு சிலப் பேர் வந்து பெண் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடமும் அனுப்புகிறதில்ல ஏன்னால் அவ்வளோக்கு வசதி இல்லாதவர்களுக்கு அனுப்புகிறதில்ல ஆனால் இப்போது கல்வி வந்து இலவசமாகவே ஊருக்கு ஊர் கல்வி வந்து வந்திருக்கு முன்னாடியெலாம் வந்து பஸ் பாஸ் பெண் பிள்ளைகளுக்கு பசங்களுக்குமே சரி பஸ் பாஸ் கொடுப்பாங்க இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அரசாங்கம் வந்து பெண்களுக்காக வந்து இலவசமாக பஸ் வந்து வசதியை ஏற்பாடு பண்ணிக் கொடுத்துருக்காங்க வேலை வாய்ப்பும் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்கோலாகவும் இப்போ வந்து பெண்களும் வேலை செய்கிறாங்க எல்லா சூழ்நிலையும் சந்தித்து போராடி எல்லா பெண்களும் இப்போ சாதிச்சுட்டு தான் வந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து டிரஸ்ட் இப்போ நிறையா டிரஸ்டெலாம் இருக்காங்க டிரஸ்டெலாம் இருக்குது அங்கேயும் ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து உதவி பண்ணுவோம் சேவையாளர்களை வந்து பார்த்துருப்போம் அங்கே உண்மையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம்